எனக்கு வந்து வேளாண்மைத்துறையில் ரொம்ப ஆர்வம் இருக்கும் ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மாட்டுப் பண்ணை வைக்கணும்னு ஆசை அந்த மாட்டுப் பண்ணையில் வந்து பால் கறந்து எல்லோருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணனும் ஸோ அதில் வந்து சோர்ஸ் வந்து நிறைய இருக்கும் வெண்ணைய் எடுக்கலாம் நிறைய இருக்குது ஸோ ஒரு மாட்டுப் பண்ணைனு வைச்சிங்கனாலே ஒரு பத்து மாடு வைச்சிங்கனாலே போதும் அந்த பத்து மாட்டுக்கான புல்லு வைக்கேல் தவிடு இதெலாம் எல்லாமே நம்ம ஒரு ஒரு ரா மெட்டீரியல்ஸ் மாதிரி வச்சுக்கிட்டிங்கனா நம்ம மாட்டுக்கு தீவனம் பிண்ணாக்கு இதெல்லாம் கரெட்டாக கொடுத்தம்னா மாடு நல்லா ஸ்டாண்டர்டாக இருக்கும் நல்லா பால் கொடுக்கும் ஸோ அந்த பாலை வந்து ஒரு மாட்டுக்கு ஒரு மூணு லிட்டரு வச்சுக்கிட்டிங்கனா பத்து பத்து மாடு ஒரு முந்நூறு லிட்ரு வந்து முப்பது லிட்ரு ஈசியாக இருக்கும் ஸோ காலை மாலை ரெண்டு வேளை கொடுக்குறோம் அதை வந்து இரண்டு வேளை பசுமாட்டுப் பாலுனாலே எல்லோரும் விரும்பி வாங்குவாங்க ஸோ இந்தத் துறையில் வந்து எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும் கண்டிப்பாக அதை வந்து நான் சீக்கிரம் செய்வேன் எல்லோருமே செய்யுங்க ஸோ வ விவசாயத்தை தாண்டி இது வந்து அடுத்த அடுத்ததுதானே இது வேளாண்மைத்துறையின்டு வேளாண்மைத்துறைக்கு ஒரு தனி முக்கியத்துவம் கொடுக்குறாங்க தனி பங்களிப்பு கொடுக்கிறாங்க ஸோ எல்லோருமே வேளாண்மைத்துறையில் இன்ட்ரஸ்ட் வரணும் ஆர்வம் காட்டணும் அப்படின்டு ஸோ அதில் வந்து எந்த ஒரு சேன்ஜஸும் இருக்காது வேளாண்மைத் துறையில் அதுக்குனு நிறைய ஸ்கீம் இருக்கும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும் நம்மளும் அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ மாட்டுப் பண்ணை வைக்கிறதைவிட மாட்டுப் பண்ணை ஆட்டுப் பண்ணை ஆட்டுப் பண்ணையெலாம் பார்த்திங்கனா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது ஆடு வைச்சி மேய்க்கிறாங்கனால் கண்டிப்பாக அதில் வந்து ஒரு சக்சஸ் இருக்கும் சக்சஸ் இல்லாமல் இருக்காது நமக்கும் ஒரு பெனிஃபிட் இருக்கும் நிறையப் பலன்கள் வரும் ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக அச்சீவ் பண்ணுவோம் ஸோ வேளாண்மைத் துறை வந்து சிறந்ததுதான் எல்லோரும் கொண்டு வாங்க தேங்க்யூ